போன வாரம் அமேசான் ஆப்பில் போயிட்டு மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணேங்க அந்த மொபைல் ஆர்டர் பண்ணும் போது நான் ரெட் கலரில் தாங்க மொபைல் ஆர்டர் பண்ணேன் ஆனால் பட் ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது வந்து எல்லோ கலரில் வந்ததுங்க என்னடா இது கலர் மாற்றி வந்துருக்குன்னு பார்த்தா போய் அட்ரஸ் செக் பண்ணால் நான் ஆர்டர் பண்ணது தாங்க வந்துருக்குது ஆனால் இவனுங்க மாற்றி மாற்றி கொடுத்துட்டனங் கலரு சரி கலர் தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மொபைலு போய் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மொபைலை சார்ஜ் போட சார்ஜர் பார்க்கறேங்க சார்ஜரே இல்லைங்க அவனுங்கள் சொல்லும் போது எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜர் கொடுப்பேன்னு சொன்னாங்கங்க ப்ளஸ் ஹெட்ஃபோன் கொடுக்குறேன்னு சொன்னாங்கள் அது இல்லாமல் டெம்பர் கிளாஸ் வந்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்கன்னு சொன்னாங்கள் எதுவுமே இல்லைங்க என்னை ஏமாற்றிட்டாங்க இந்த அமேசான்காரன் இதுக்கப்புறம் நான் அந்த அமேசானில் எந்த ஒரு ப்ரோடக்ட்டுமே வாங்க கூடாதுனு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை யூஸ் பண்ண ஆரம்மிச்சேங்க மொபைலை யூஸ் பண்ண மொபைலை ஆன் பண்ணேன் சார்ஜ் இல்லைங்க சார்ஜு போட்டு சரி மொபைல் யூஸ் பண்ணலாம்னு போனேங்க மொபைலை யூஸ் பண்ணும்போது சார்ஜு போட்ட உடனே மொபைல் அவ்வளோ சூடாகுதுங்க என்னென்ன தெரியலங்க பழைய ஃபோன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க எனக்கு இதுக்கப்புறம் மொபைலு இதுக்கப்புறம் வாங்கவே கூடாதுன்னு இன் டிசைட் பண்ணிட்டேங்க அமேசான் ஆப்பில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெட்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெட் யூஸ் பண்ண ஆரம்மிச்சேங்க இன்ஸ்டாகிராமும் வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ண ஆரம்மிச்சேங்க மொபைல் அவ்வளோ சூடாகுதுங்க ஒரு டென் மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பேன் அவ் மொபைல் பயங்கரமா நெருப்பு மாதிரி கொதிக்குதுங்க என்னென்னே தெரியலைங்க அது என்னாடா பார்த்தா நெட் யூஸ் பண்ணுறதால வந்து என் ஃப்ரெண்டு சொல்கிறான் நெட் யூஸ் பண்ணுறனால இந்த மாதிரி மொபைல் சூடாகுதுன்னு சொல்கிறாங்க ஏய் இல்லைடா இப்போ தான்டா புதுசா வாங்குனேன் நேற்று தான்டா வாங்குனேன் அப்படினா நேற்று தான் வாங்குனியா எங்கே வாங்குன நான் அமேசானில் வாங்குனேன் நீ வேற ஏன்டா அமேசானில் வாங்குன இந்த மாதிரி தான் நானும் வாங்கிட்டு ஏமார்ந்து போயிட்டேன்டா இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ரோடக்ட்டுமே அமேசான் ஆப்லயோ வேற எந்த ஆப்லயுமே வாங்காதடா ஆன்லைன் ஷாப்பிங்கே பண்ணாத ஆன்லைன் நிறைய ஏமாத்துறாங்கடா அப்படின்னு சொன்னான் என்ன பண்ணுறதுனே தெரிலங்க சரி ஓகே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் ஆசைப்பட்டேங்க ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் ரொம்ப பிளர்ரா இருந்துச்சுங்க ரொம்ப லோ குவாலிட்டியாக இருந்ததுங்க ஒரு ஃபோட்டோ கூட நல்லா எடுக்க முடியலைங்க அந்த மொபைலில் வச்சிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியலைங்க ஏன்டா இந்த மொபைலை வாங்குனோன்னு போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வெயில்ல நின்று மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தங்க வெயிலில் நின்று மொபைலை யூஸ் பண்ணால் அந்த ஃபோனோட கலரே மாறி போயிடுச்சுங்க சுத்தமா டிஸ்ப்ளே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிளர்ரா தெரிஞ்சுது என்னடா இதுன்னு போயிட்டு டென்ஷன் ஆகிடுச்சுங்க ஏன்டா இந்த மொபைலை வாங்குனன்ற மாதிரி தோணுச்சுங்க இதுக்கப்புறம் மொபைல்லே வாங்க கூடாதுன்ற மாதிரி போயிடுச்சுங்க எனக்கு

நானும் என்ன பண்ணுறது சரி வேற வழியே இல்லாமல் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மொபைல் யூஸ் பண்ண ஆரம்மிச்சேங்க ஒரு நெட் யூஸ் பண்ண முடியலங்க நெட் யூஸ் பண்ணால் அவ்வளோ ஹீட் ஆகுது சரின்னு சொல்லிட்டு எங்க சிஸ்டர் வந்து ஹாட்ஸ்பாட் கேட்டாங்க ஹாட்ஸ்பாட்டை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மொபைலை வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணேங்க அவ்வளோ மொபைல் நெருப்பு மாதிரி கொதிக்குதுங்க டக்குன்னு ஒரு வித்இன் டென் மினிட்ஸில் மொபைல் டேட்டாவை ஆன் ஆஃப் பண்ணிட்டேங்க எங்கள் தங்கச்சி ஏன்டா இந்த மாதிரி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணேன்னு கேட்டாங்க இங்கே பாருடி இந்த மாதிரி மொபைல் ஆ மொபைலை டேட்டா ஆன் பண்ணால் ரொம்ப சூடாகுதுன்னு சொன்னேன் ஓ அப்படியா எங்கடா மொபைல் வாங்குன புது மொபைல்லன்னு கேட்ட இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுனேன் உன்ன யாருடா ஆன்லைன் ஷாப் பண்ண இந்த மாதிரி வாங்கி வாங்கி தான் எல்லா பொருளும் வீணாக போகுதுல நீ போய் நேரில் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துருக்கலான்ல ஏன் இந்த மாதிரி வாங்குன போனேன்னு சொல்லி எங்கள் தங்கச்சியும் திட்டுனாங்க என்ன என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க ம இந்த மொபைல வாங்கி வச்சிட்டு ஸோ இதுக்கப்புறம் நான் எந்த பொருளும் ஆன்லைன் ஷாப்பிங் வாங்கறதில்லனு முடிவு பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தா கேமரா கேமரா வந்து ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ரொம்ப மோசோங்க நல்லாவே இல்லைங்க ஒரு ஃபோட்டோ கூட குவாலிட்டியாக இல்லைங்க ரொம்ப ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது ரொம்ப மொக்கையா இருக்குதுங்க இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை இதுக்கப்புறம் நான் பண்ணவே மாட்டேங்க இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்